எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் பிடிக்கும் அப்புறம் என் ஃபரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வரதும் பிடிக்கும் என் ஃபரெண்ட்ஸ் கூட இப்போ ரீசண்டாக வந்து நான் பீச்சுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து ரொம்ப நேரம் நல்லா எவ்வளோ விளையாட முடியுமோ அவ்வளோ வந்து சந்தோஷமா வந்து பீச்சில் விளையாண்டுட்டு சேமியா அதாவது எங்கள் வீட்டில் ரெண்டு குட்டி பசங்க இருப்பாங்க அவங்களாம் வந்துட்டு சிப்பியை வந்து சேமியா சேமியான்வாங்க அதே ஞாபகத்தில் நான் இங்கேயும் சேமியான்றேன் சேமியானால் அந்த சிப்பி பேர் தான் நாங்கள் நாங்கள் வச்சுருக்க பேர் அதுக்கு அதை பொறுக்கி விளாண்டுக்கிட்டு அந்தச் சின்ன பசங்க கூட கொஞ்ச நேரம் விளாண்டுக்கிட்டு அப்படியே வந்து விளாண்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் அப்போது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இதுக்கு இது கொடுத்தாங்க சாப்பாடு சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஸ்நேக்ஸ் தருவாங்க வீட்டில் எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து சமைத்து வச்சிருப்பாங்க சாப்டுட்டுட்டு நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து என் ஃப்ரெண்ட்ஸுமே என் கூட வீட்டுக்கு வந்திருந்தாங்க என் வீட்டுக்கு நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து கொஞ்ச நேரம் நேரம் செலவழிச்சிடுவோம் அந்த மாதிரி வந்து நான் என் எனக்கு புடிச்சவங்க கூட இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் நான் என் ஃபேம்லி கூட வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் வரைக்கும் போயிருந்தேன் அப்போது வந்து அங்கே அங்கே நடந்த அட்வென்ச்சர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அங்கே வந்து நாங்கள் இதுக்கு போய் விளாண்டது அங்கே ஃபோட்டோ எடுத்தது அதலாம் நெனச்சு பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படினு சொல்லி அதே மாதிரி நான் சமைக்கும் போது சமைத்தது வந்து நான் கொஞ்சம் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி சமைப்பேன் இந்த யூட்யூப்லலாம் பார்த்து அந்த மாதிரி நான் சமைச்சதில் எனக்கு ரொம்ப புடிச்சது அப்படினு எது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாள் மீன் குழம்பு வச்சேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதே மாதிரி ஒரு நாள் இறால் குழம்பு வச்சேன் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அந்த மாதிரி நான் சமைத்து வந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்